என்னுடைய எழுதக்கூடிய பணி அப்படின்னு பார்த்தம்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து யாருமே இல்லாமல் தனியாக ஒரு இடத்துல வந்து உக்காந்து எழுதணும் அதுவும் எழுதும்போது பார்த்திங்க அப்படின்னா பாட்டு கேட்டுகிட்டே எழுதணும் அன்னன்றைக்கி நடக்கிற நிகழ்ச்சிகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் நைட்டு தூங்குறத்துக்கு முன்னாடி ஒரு டைரி எடுத்து இன்னன்றைக்கி நம்ம என்னெல்லாம் பண்ணிணோம் எந்தெந்த எடத்துல கோவப்பட்டோம் எந்தெந்த எடத்துல வந்து சந்தோசமா இருந்தோம் நான் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிணேன் அப்படிங்கிறத நான் வந்து எழுதுவேன் அதை எழுதிவிட்டு எனக்குள்ளெ இருக்கக்கூடிய சில மாற்றங்களை வந்து நானே சரி செய்வதற்காக அதை வந்து அடுத்த நாள் எடுத்து வச்சு படிப்பேன் இந்த மாதிரியான பொழுதுபோக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் வந்து மாடியில் வந்து பால்கனியில் உக்காந்தி அந்த டைரி எழுதுவது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் இல்லாமல் என்னோடைய நண்பர்களுடன் பேசி சிரிச்சு சந்தோஷமா இருக்கக்கூடிய சில விஷயங்களும் வந்து அதில் எழுதக்கூடியது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம்